கால்நடை வளர்ப்புடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மாடு சொல்லெலாம் மாடு வந்து மாட்டு சாணத்தை வந்து வயலுக்கு வந்து உரமா போடுவாங்க அதேமாரி மாட்டுக்கோமியம் வந்து கிருமிநாஸ வந்து அழிக்கும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது எந்த கிருமிகளும் அண்டாமல் இருக்கிறதுக்காக மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் மாடு வந்து ஏறு ஓட்டல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிலத்துக்கு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு பயிர் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஏர் ஓட்ட வந்து மாடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது